தமிழ்நாட்டோட தொழில்நுட்பத்துறை வந்து ஊக்குவிக்குறதுனா ஆண்களை விட பெண்களுக்கு சுய தொழிலை வந்து முன் மாதிரியாக எடுத்து செய்ய சொல்கிறாங்க அதுக்கு தகுந்தாற்போல் அவங்களுக்கு லோனும் கொடுக்குறாங்க சில சமயம் பாராட்டி கவுரமாக பட்டம் கொடுக்குறது விருது கொடுக்குறதுன்னு பண்ணிட்ருக்கிறாங்க அதேபோல் சின்ன சின்ன தொழில் அதில் வந்து ஃபேஷன் டிசைனிங் வெறும் மேக்அப்பு இந்த மாதிரி தொழிலில் வந்து இப்போ கொஞ்சம் கூட அதை பற்றி தெரியாத வீட்டு பொம்பளைங்க கூட அதை செஞ்சு ஆரம்பித்து இப்போ அவங்க ஒரு கடை நடத்துகிற அளவுக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னொரு நாலு பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் மேம்பட்டுருக்கிறாங்கனா அதுக்கு அரசாங்கம் கொடுக்குற ஊக்கந்தான் காரணம் அந்த ஊக்கத்தை வந்து இன்னும் படிப்பு சுத்தமாக இல்லைனாலும் அவங்க ஒரு தொழிலில் செய்ய விரும்புகிறாங்க அவங்களுக்கு அந்த திறமை இருக்குன்னா அவங்கள ஊக்குவிக்கணும் அதுக்கு லோனு ஏதாவது கொடுத்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்யணும்னு நான் எதிர்பாக்குறேன்